என்னுடைய நடனப்பயிற்சிக்கு நான் மிகவும் குறிப்பிட்ட வகையான பாடல்களையோ இசையையோ தேர்ந்தெடுப்பேன் அதிலும் இந்த தடார் புடார் மாதிரியான இசை இல்லாமல் மிகவும் மெதுவாகவும் இல்லாமல் மெல் இரண்டிற்கும் மத்தியில் ஒரு நிலையான நிலையில் இருக்கும் இசையை தேர்ந்தெடுத்து என்னுடைய நடனப்பயிற்சியை நான் மேற்கொள்வேன்